ஆ சொல்லுங்கள் சார் என்ன சார் இன்னிக்கு ஹோட்டலில் பெஷல் சார் சரிங்க சார் நண்டு சூப்பு சரிங்க சார் என்ன என்ன ரேட்டு சார் நண்டு சூப்பு சார் சரிங்க சார் சரிங்க சார் நூற்றி இருபதுருவா சார் வொயிட் ரைஸ்லாம் வொயிட் ரைஸ்லாம் கொடுப்பீங்களா அதோட சேர்த்து வொயிட் ரைஸு பெப்பர் ரசம் சரிங்க சார் ஓ ம் ஓகே ஓ சரிங்க சரிங்க சார் இ ஓ இது இது இன்னிக்கு இன்னைக்கு இது தான் பெஷல் என்ன சார் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் எப்போ ரெடியாகும் சார் இல்லை நீங்கள் ரெடி பண்ணி சொன்னிங்கனாக்க அது தகுந்தவாறு ஏன்னா இப்போ டின்னருன்னா அந்த டயத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் சார் அந்த டைமு ஆமாம் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் வரேன் சார் இன்னிக்கு நான் இப்போ வந்து நான் ஒரு ஆள் தான் சார் வருவேன் நான் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார்